எனக்கு பிடித்த எழுத்தாளர் வந்து பொன்னியின் செல்வன் எழுதிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு இதெல்லாம் அவர் எழுதின நாவல்கள் இதில் வந்து முக்கியமான அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாேரும் சொல்கிறாங்க பொன்னியின் செல்வன் முதலிடம் அப்படினு சொல்லிட்டு என்னை பொறுத்தவரைக்கும் அதில் முதலிடம் வந்து சிவகாமியின் சபதம் தான் ஏன்னெனு கேட்டிங்கன்னால் காலக்கட்டத்தில் பார்க்கும் போது பொன்னியின் செல்வன் வந்து சிவகாமியின் சபதத் சபதத்தினுடைய தொடர்ச்சி மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதனுடைய காலக்கட்டம் வேறு இதனுடைய காலக்கட்டம் வேறு இது வந்து கொஞ்சம் புனைவு கதை இருந்தாலுமே வரலாற்றை ஒட்டி எழுதப்பட்ட கதை இன்றைக்கும் இந்த மாதிரி பொன்னியின் செலவனுக்கு ஒரு பேரவை ஆரம்பித்து அதனுடைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடங்களுக்கு எல்லாம் பயணித்து அதுக்கு ஏதாவது அந்த இதெல்லாம் இருக்குதா அதுக்கு வந்து ஆவணங்கள் ஏதாவது இருக்குதா அதை வந்து நேரடியாக நம்ம கண்ணில் பார்த்தற மாட்டோமா அப்படின்னு ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ரசிகர்களை அந்தந்த இடங்களுக்கு பயணிக்க வைச்ச ஒரு மகத்தான ஒரு நூல் அப்படின்னு நம்ம வந்து பொன்னியின் செல்வனை வந்து பார்க்குறோம் அதில் வந்து ஒரு ரகசியம் இருக்குது ரகசியம் அது என்னென்னால் எத்தனை தடவை படித்தாலும் அந்த ரகசியம் விடுபடுறதே இல்லை இதை திரைப்படமாக கூட எடுத்திருக்காங்க ஆனால் அந்த ரகசியம் வந்து விடுபடுறது இல்லை யா அந்த ரகசியம் தான் அந்த ஒருத்தரை வந்து ஒரு ரசிகரை திரும்ப திரும்ப அந்த கதையை படிக்க வைக்குது நீங்கள் எத்தனை தடவை படித்தீங்கனாலும் அந்த காட்சிகள் கண்ணில் வந்து கற்பனையில் அப்படியே விரியும் அது வந்து ஒரு எழுத்தாளருக்குரிய வெற்றின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து எழுத்து அப்படிங்கறது ஒரு பிடித்தமான விஷயம் நான் ஏன் எழுதுகிறேன் தமிழ்மொழியில் நான் ஏன் எழுதுகிறேன் அப்படினா இந்த மாதிரி எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படித்ததுனுடைய தாக்கம்தான் இந்த புத்தகங்களுக்கு அப்படி ஒரு அடிமை நான் அதே மாதிரி அவருடைய எழுத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடையெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கா கண் முன்னாடி அதை காட்சிகளெலாம் வந்து விரியும் இதை வந்து அடுத்து இவருக்கு அடுத்து நான் யார் கிட்டே பார்த்துருக்கேன்னா பாலகுமாரன் ஐயா அவர்கள்கிட்டே பார்த்துருக்கேன் பாலகுமாரன் ஐயா உடைய சில நாவல்களெலாம் நம்ம படித்து பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக படிக்கும் போது ஒரு இயற்கையை பற்றி வருணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளார்ந்து படிக்கும் போது அதில் வந்து ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கும் அந்த கருத்து வந்து வாழ்க்கையல் வாழ்வியல் முறைகள் வாழ்க்கையை ஒட்டி வாழ்வியல் முறைகளை ரொம்ப அழுத்தமாக சொல்கிற மாதிரியான ஒரு பாங்கு இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு படித்து புரிஞ்சு அதை அனுபவித்து மகிழ்ச்சியோடு அதை எடுத்து வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகணும் அது வந்து ஒரு தனி உலகம் இது வந்து கொடுக்குற சுகம் வந்து சொல்ல முடியாத ஒரு விஷயம் அதனால் படிக்கிறவர்களுக்கு தான் இது நல்லா வந்து புரியும் படிக்கிறவர்களுக்கு இதை வந்து ரொம்பவும் வந்து உணர்ந்து அவர்களுடைய சிந்தனைகள் வந்து வேறு ஒரு விதத்தில் வந்து போகும் இதுக்கு அடுத்து வந்து சுஜாதா அவர்கள் சுஜாதா அவர்களுடைய எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தமாக அறிவியலை தொழில் நுட்பத்தை வாழ்க்கையோடு இணைச்சி நல்ல ஒரு எப்படி படிக்கிறவர்களுக்கும் புரிகிற மாதிரியான ஒரு நடையில் வந்து கொடுத்துருப்பாரு இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு சரித்திரம் தான் படைச்சுருக்காங்கன்னு தான் நாம் வந்து சொல்லணும் அந்த மாதிரியான எழுத்தாளர்கள் அவங்க வந்து சமூகத்தில் ஏற்படுத்திவிட்டு போன தாக்கங்கள் ரொம்ப ரொம்ப மிகுதி அதுக்கு அப்புறம் நிறைய பேர் எழுதியிருக்குறாங்க அதையெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது